விவசாயம் விவசாயத்துக்கு கடன் கொடுக்குறது வந்து ரொம்ப நல்ல விஷயந்தான் ஆனால் அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அது இன்னும் நல்ல விஷயம் ஒரு விவசாயிக்கு அவங்களோட கடனை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து மழையினாலயோ இல்லை புயல்னாலயோ விவசாயத்தில் வருமானம் இல்லாமல் கஷ்டப்படும்போது அதை தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா நிஜமாக அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும் இதுக்கு வந்து ஒரு பெரிய விவசாயம் வச்சிருக்காங்கள் லைக் பத்து ஏக்கர் வச்சிருக்காங்கள் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்காங்கள் அப்படின்றவங்களுக்குலாம் கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்புல்ல ஒரு குறு விவசாயம் வச்சிருக்காங்கள் சின்னதாக தான் ஒரு ஒரு ஒரு ஒரு ஏக்கர் வச்சிருக்காங்கன்னால் நாலு நாலு மா வச்சிருக்காங்கள் அஞ்சு மா வச்சிருக்காங்கள் அப்ப்டின்ற உள்ளவங்களுக்கு கடன் தள்ளுபடி பண்ணுவாங்கள் அதுவும் எப்படின்னா இதுக்கு வந்து நார்மலா மற்ற பேங்க்லலாம் அக்கௌண்ட் வச்சிருக்கணும் அப்படின்னு இல்லை கூட்டுறவு வங்கியில் அக்கௌண்ட் வச்சிருந்து அதில் வந்து அவங்க நகை நகை வச்சிருக்காங்கள் அப்படின்னா அந்த நகையை வந்து தள்ளுபடி பண்ணுவாங்கள் அதுவும் ஒரு பத்து பவுனு இருபது பவுனு அப்படிலாம் வச்சிருந்தாலாம் கிடையாது ஒரு நாலு பவுனு அஞ்சு பவுனு அஞ்சு பவுனு கம்மியாக வச்சிருங்காங்கள் அப்படின்னா அந்த கடன் தள்ளுபடி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்படிலாம் நமக்கு தள்ளுபடி பண்ணுறாங்கன்னா அந்த விவசாயத்துக்கும் அந்த விவசாய குடும்பத்துக்கும் இது ரொம்ப பெரும் உதவியாக இருக்கும்